இப்போ வந்து என்னோடய மாநிலமே தமிழ்ங்கிறதுனால என்னோட கலாச்சாரத்தில் பெருசிசிய பங்கு வந்து தமிழ் மொழிக்கு தான் இருக்குது அது வந்து ரொம்ப தொன்மையான மொழி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாவே அது இருக்குது மேலே பழமை வாய்ந்த மொழியா இருக்கும் அது வந்து ரொம்ப வந்து எளிமையான மொழின்னு சொல்ல முடியாது ரொம்ப வந்து கடினமான மொழின்னு சொல்ல முடியாது அது கற்றுக்க கற்றுக்க நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் தமிழில் அந்த ழ ல இதெல்லா உச்சரிக்கரிப்பையே ரொம்ப அழகாக இருக்கும் வார்த்தைகள் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அதை கரெக்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோனா அதை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்பவே ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் இருக்கும் எல்லா மொழிக்கும் வந்து வேரூற்ற மொழியாக தமிழ் மொழி தான் இருக்குது அப்புறம் வந்து தமிழை பற்றி சொல்லெணுன்னா அதுக்குலான் வந்து என்ன சொல்லணும் எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி என்னோடய கலாச்சாரம் வந்து என்ன ஏன் கலாச்சாரத்தை தமிழ் தான்